எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரியான பஜனை குழு வந்து எந்த மாதிரியும் அப்படி எதுவும் இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபரி மலை ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுவாங்க அங் அங்கே வந்து இந்த மாதிரி பஜனைலாம் நடக்கும் அதுக்கு வந்துட்டு அங்கே மாலை போட்ட எல்லாரும் வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து பஜனை நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மத்தளம் மோளம் அந்தமாதிரியான இசைக் கருவி எல்லாம் வச்சிதான் அந்த அந்த இசைலாம் எழுப்புவாங்க அந்த சபரிமலைக்கு மாலை போட்ட எல்லாரும் அங்கே இருப்பாங்க இந்தமாதிரியான ஸ் அந்த ஸ்வாமி பாடல்கள் எல்லாம் பாடி அந்த இசைக் கருவிகளை வச்சி இந்த இசை எழுப்பி அந்தமாதிரியான பஜனை பாட்டுகளை வந்து பாடுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வந்து அந்த சௌண்டு தான் அந்த சாமி பாட்டுதான் ஓடும் சாமி பாட்டுதான் எல்லாரும் கேட்போம் அவ்ளோ ஒரு இதாக இருக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அது கேட்கறதுக்கே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் அந்த பாட்டு அதை கேட்க கேட்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வச்சிருக்க அந்த இசைக் கருவி எல்லாம் வச்சு அந்த இசை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கறது நமக்கு ஒரு கேட்கறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு அது